எங்கள் அப்பா வந்து நிறைய ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருந்தாரு நான் அவருக்கிட்ட கேட்டேன் எதுக்கு நீங்கள் ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு அதுக்கு அவரு சொன்னாரு இதுக்குலாம் ஒவ்வொரு ஸ்டாம்ப்புக்கும் ஒவ்வொரு வே வேல்யூ இருக்கும்னு சொன்னாரு அதில் வந்து நிறையா தலைவர்களோடய படம்லாம் ஒட்டிருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டாம்ப்லேயும் அதெலாம் நான் பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டாம்ப்புக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குதுன்னா இதுக்குலாம் எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு கேட்டேன் அவரு வந்து சொன்னாரு ஒவ்வொரு ஸ்டாம்ப்பும் ஒவ்வொரு நிறைய காசுக்காக தான் இருக்கும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து நான் கடையில் போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்கள் பத்து ருபா ஸ்டாம்ப் இருக்குது நூறுபா ஸ்டாம்ப் இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னாங்கள் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டதுக்கு இப்போ நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட இருந்து ஒரு கடன் வாங்குறோம்னால் அந்த கடன்க்கு அந்த ஸ் அந்த பேப்பரில் வந்து அந்த ஸ்டாம்ப் ஒட்டி கொடுத்தா அதுக்கான மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்கள் இப்போ போஸ்ட் ஆஃபிஸ்லெலாம் வந்து நம்ம ஒரு லெட்ரு போடும் போது ஸ்டாம்ப் ஒட்டி போட்டுருந்தோம்னா அந்த லெட்ரு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுனா அந்த ஸ்டாம்ப்பலாம் எடுத்து வச்சுட்டு தான் அந்த லெட்ரை வைப்பாங்களாமா ஏனால் அந்த லெட்டில் அந்த ஸ்டாம்ப்புக்கு வந்து கள்ளச்சந்தையில போய் கொடுத்தா அதுக்கு வந்து விலை வந்து அதிகமாக இருக்குதுமாமா அதோடய விலை வந்து அதுக்கு அப்புறம் வந்து கூழாங் கூழாங்கல் கூழாங்கல்னா இப்போ அந்த காலத்தில் வந்து அம்மிங்கல் ஆட் ஆட்டாங்கல் அப்புறம் வந்து உரலு அப்புறம் வந்து இந்த இஞ்சி அதெல்லாம் தட்டுற கல்லாம் அந்த மாதிரி கல்லலாம் சேகரிச்சு வைக்கிற தான் கூழாங்கல் இன்னிம் நிறைய கல்லலாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் அந்த காயின்ஸ்னா அந்த காலத்துலேயும் இந்த காலத்தில் நிறைய காயின்ஸ் இருக்குது அதுலேயும் வித்தியாசம்லாம் இருக்குது அந்த காலன்ஸ் அந்த காலத்து காயின்ஸ் வந்து பத்து பைசா இருபது பைசா அந்த மாதிரிலாம் காயின்ஸ் இருக்கும் அதே இந்த காலத்தில் வந்து அஞ்சு ருபா காயின்ஸு ஒருபா காயின் ரெண்டு ருபா காயின் அதெல்லாம் இருக்கும் அதும் ஒவ்வொரு காயின்லையும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும் இப்போ வந்து அஞ்சு ருபா காயின்ஸ் வந்து புதுசாக வந்தது வந்து கோல்டன் கலரில் இருக்கும் இப்போ அதே கொஞ்சம் பழைய காயின்ஸா இருந்தால் அது வந்து ஒரு சில்வர் கலரில் இருக்கும் இதே ரெண்டு ருபா காயின்ஸ் வந்து ஒவ்வொரு காயின்ஸ்லேயும் ஒவ்வொரு விதம் இருக்கும் சில்வர் கலர்லேயும் இருக்கும் நார்மல் கலர்லேயும் இருக்கும் இந்த மாதிரி ந இதே வெளிநாட்டு காயின்ஸ்க்கு அதுக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய காயின்ஸ் இருக்கும்